ஒவ்வொரு மாநிலங்களுக்கு ஏற்றவாறு சமூகத்தின் கலாச்சார பாரம்பரிய உடைகள் அணிவார்கள் அவர்கள் ஒரு சில பேர் நகை அணிவார்கள் அவர்களின் ஆடை அலங்காரங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் ஏனென்றால் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ஒரு கலாச்சார படி உடைகள் அணிவார்கள் நகைகள் அணிவார்கள் அதே மாதிரி கர்நாடகாக்காரு கேரளா கேரளாக்கார பார்த்தா அவங்க ஒரு சில மாதிரியான உடைகள் அணிவார்கள் நகைகள் அணிவார்கள் அவர்கள் அவர்கள் பகுதிக்கு ஏற்றவாறு சமூகங்களில் இப்படி தான் மாறுபடுகிறது எல்லா ஒரே மாதிரியான பாரம்பரிய உடைகள் அணிவதில்லை மாநிலங்களுக்கு ஏற்றவாறு ஆன பாரம்பரிய உடைகள் ஆடைகள் நகைகள் அனைத்தும் மாறுபட்டு அணிகிறார்கள்